நான் வந்து ஒரு புகழ்பெற்ற கதை நடனக் கலைஞனாக ஆகத்தான் ரொம்ப ஆசைப்பட்றேன் ஏன்னா சின்ன வயதில் இருந்து வந்து சின்ன வயதில் இருந்து வந்து அந்த மாதிரி ஒரு நடனம் கலைஞராக ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசையாக இருக்குது இது மூலமாக நான் என்ன தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் பாரம்பரியம் நடனத்தை வந்து சர்வேதச அளவில் கொண்டுட்டுப் போக முடியும் அப்படிங்கிறத நான் ரொம்ப நம்புகிறேன் நடனங்கிறது வந்து நமக்கு வந்து ரொம்ப பெரிய மகிழ்ச்சியையும் நிம்மதியும் தருது நம்ம பலவிதமான வேலைநாட்கள்ல இருப்போம் அப்போது இந்த நடனமானது நம்ம மனதையும் சரி உடம்பையும் சரி ஒரு விதமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ஸோ நான் எப்போவும் வந்து என்னோடய பள்ளியில் நடனம் போட்டிகளில் எல்லாம் பங்கேற்று நிறைய வெற்றியும் பெற்றுக்கேன் அதனாலேயே என்னவோ சின்ன வயதில் இருந்து எனக்கு நடனம் வந்து ரொம்ப பெரிய விருப்பமாக இருந்துருக்கு ஒரு நடனம் எண்ணின் துடிப்பை கேட்டு நான் என் கால்கள் கால்களை வந்து தட்ட ஆரம்பித்தேன் அதாவது என்னுடைய நடனத்தோடைய ஒரு நடனம் என்னோடய துடிப்பக்கேட்டு என்னோடய கால் வந்து தட்ட ஆரம்பிச்சிடுச்சி ஸோ என்னோடய நடனத்திறமையை பார்த்து என்னோடய பெற்றோர்கள் வந்து என்ன பண்ணுனாங்கனா ஓகே இவங்களுக்கு வந்து இவளுக்கு வந்து நடனம் வந்து நல்லா வரும் அப்படிங்கிறதுனால இந்த நடனம் கலையில் வந்து என்ன சேர்த்து விட்டாங்க சிறுவயதில் இருந்து இதுமேல் எனக்கு ரொம்ப ஆர்வம் இருந்ததுனால் அவங்க சொல்லிக்கொடுத்த எல்லாம் வந்து சீக்கிரமாக நான் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன் அதனால் வந்து இப்போது நடனம் கலையில் வந்து ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்குது நான் எவ்வளவு சோகமாக இருந்தாக்கூட என்னோடய உணர்வுகளை வந்து வெளிப்படுத்துறக்கு என்னோடய இசை என்னுடைய நடனம் வந்து ரொம்ப பெரிய ஒரு உத்வேகமாக இருந்துச்சி இதுனால் தான் வந்து நடனம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வேறு வார்த்தைகளில் வந்து கூறணும் அப்படினா இது உலகத்திலேயே வந்து உலகத்தில் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லாத்துலேயுமே வந்து மிகப்பெரிய சிகிச்சையாக்கூட இது இருக்குது ஏன்னா நம்முளுடைய நடனம் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ பெரிய கலை இது வெறும் வெறுமனே வந்து நம்ம இதயங்களுக்கான மொழிபெயர்ப்பாக மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம மொழி மொழிபெயர்ப்பு கிடையாது இது வந்து நம்ம நினைவில் கொள்ளணும் நடனங்கிறது வந்து சரியானதாக இருக்க வேண்டும் சரியான நடனம் இல்லை அப்படினா நம்முளுடைய இதயத்துக்கு அது மகிழ்ச்சி கண்டிப்பாக கொடுக்காது சரியான நடனமாக இருந்தால் நம்ம இதயமும் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடையும் நடனம் பற்றி பேசும் போது பார்த்துட்டீங்கனா நம்மளுடைய தொழில்முறை நடனக்க கலைஞர்கள் தான் நம்மளுக்கு நினைவுக்கு வருவாங்க ஏன்னா அவங்க தான் வந்து இதையை ரொம்பவும் பெரிய இதில் கொண்டுட்டு போயிருக்காங்க மொத்தத்தில் பார்த்துட்டீங்கனா நடனம் அப்படினா இது யார்வேணாலும் செய்யக்கூடிய ஒரு விஷயோந்தான் அது ஆனால் அதில் கலை ஆர்வம் வந்து நிறைஞ்சி இருக்கணும் நடனம் ஆட சரியான வழியும் இல்லை தவறான வழியும் இல்லை ஒரு நடனம் மட்டும் உள்ளது ஒரு கடினமான பகுதி முதல்படி எடுப்பதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய எளிதான விஷயமா நம்மளுக்கு மாறிடும் நம்ம நடனம் வந்து நம்மளுடைய வேகத்தை வந்து அதிகப்படுத்தும் நம்ம உடலை வந்து ரொம்ப சுதந்திரமாவும் வச்சுருக்கும்